எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா விரதம் இருக்கிறது விரதம் அப்டிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் டே வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்புடில்லாம் சொல்வாங்க ஏன்னா வந்து எந்த சாமியும் எந்த கடவுளும் வந்து நான் உனக்கு இதை பண்ணுறேன் நீ எனக்காக வந்து சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சுட்டு இல்லைன்னா வந்து சில பேர் தண்ணி கூட குடிக்காமலாம் விரதம் இருந்து கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வருவாங்க சாமியை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து நம்பி சாமி கும்பிடணும் ரொம்ப வந்து ஓ ஓவராக வந்து மூடநம்பிக்கையை வெச்சிக்கிட்டுலாம் வந்து சாமி வந்து நம்ம கும்பிடக்கூடாது நம்ம உடம்பு வருத்திக்கிட்டுமே வரணும் அப்படின்னு சொல்லி எந்த சாமியுமே வந்து யாரையுமே வர சொன்னதே கிடையாது சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்க தண்ணி கூட சில பேர் குடிக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சாமி ரூம்லேயே இருக்கிறது இல்லைன்னா கோவில்லேயே ஃபுல் டே கோவில்ல இருந்து நான் விரதம் இருக்கேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து சில பேர் இருப்பாங்க அது எல்லாமே நம்ம ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம வருத்திக்கிட்டு போய் நம்ம சாமிக்கிட்டே எது கேட்டாலுமே வந்து கிடைக்காது அப்டிங்கிறது வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துடுச்சி அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பரிகாரம் அப்டிங்கிறது வந்து நம்மளுடைய மனது வந்து என்ன நெனைக்கிறதோ அதை வந்து அதுக்கு மாற்றிக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா என்ன பிரச்சனையோ அதை தான் வந்து நம்ம வந்து என்னென்னு எடுத்து அதை க்ளியர் பண்ணணும் அதை விட்டுட்டு பரிகாரம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னையுமே சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா உயிர்பலி அப்டிங்கிறது வந்து மறைமுகமாகலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நரபலிலாம் வந்து கொடுப்பாங்க பெண் கொழந்தைகள வந்து நரபலி வந்து கொடுத்தா வீடு நல்லாயிருக்கும் அப்புடில்லாம் சொல்லி உயிரோடு கொல்கிறாங்க அது வந்து ரொம்பவே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு உயிரை வந்து நம்ம கொன்னுட்டு நம்ம நல்லா வாழணும் அப்டிங்கிறது வந்து எந்த ஒரு இதுலேயுமே இருக்கிறது கிடையாது உயிர் அப்டிங்கிறது வந்து ரொம்ப விலை மதிப்பானது அதை வந்து கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தக் கடவுளும் வந்து யாரையுமே வந்து கேட்டது கிடையாது உயிரை கொல்லணும் அப்டிங்கிறது வந்து நம்மளுடைய கையில் கிடையாது அது வந்து அதுவாக நடக்கிற ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம குடும்பம் நல்லாயிருக்கணும் என்னோடய சொத்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொல்கிறதும் குழந்தைகள கொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாவமாக தான் வந்து நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் வெக்கறதுலாம் சொல்வாங்க அதெல்லாம் வந்து ஒரு நம்பக்கு நம்பமுடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது ஒருத்தங்கள வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பில்லி சூனியம் வைக்கிறது ஏவல் விடுறது அந்த மாதிரில்லாம் சொல்வாங்க அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா போய்ட்டு நம்ம ஒரு கயிறு கட்டுறதுனாலயோ ஒரு பொம்மையில் ஆணி குத்துவது இதெல்லாமே வந்து ஒருத்தங்கள வந்து கஷ்டப்படுத்தும் அப்டிங்கிறது நம்புகிற மாதிரி ஒரு இதாக இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து போலியாக அந்தமாதிரி காசை வந்து சம்பாதிக்கிறத்துக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க ஏமாத்திக்க ஏமாறுகிற மக்களை வெச்சு நல்லா சம்பாதிக்கிற நிறைய ஏமாற்று பேர்வழிகள் தான் இந்த உலகத்துல வந்து இன்னுமும் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க நம்புறது அப்டிங்கிற ஒரு கடவுளை வந்து நம்ம நம்பணும் அப்டிங்கிறது நம்ம மனசார நம்ம நம்புவது நம்மளுடைய ஆன்மா அப்டிங்கிறது தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதை விட்டுட்டு போய்ட்டு நான் வந்து இந்த பரிகாரம் பண்ணுறேன் நான் கோவிலில் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் இத்தனைவாட்டி நான் வந்து பெரல்கிறேன் அங்கப்ரதட்ஷணம் பண்ணுறேன் அந்த மாதிரில்லாம் வந்து சொல்லி நம்ம உடம்ப வருத்தி அதுக்கான டாக்டர் செலவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறதுக்கு நம்ம என்ன பிரச்சனை எங்கள் வீட்டில் இது தான் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை என்னென்னு நம்ம வந்து தீர்க்க யோசித்து அதுக்கான முடிவை தான் நம்ம தேடி அதை சரி பண்ணணும் உடம்பு சரியில்லைன்னா கூட நான் கோவிலில் போய் தான் பரிகாரம் பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கு சரியான தீர்வாகாது ஏன்னா நம்மளுடைய உடம்பு நமக்கு ஜுரம் வருது நமக்கு வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா அது நமக்கான ஒரு வ வைரஸோடய ஒரு இது தான் அது நம்ம வந்து அதை தான் நம்ம குறைக்கணுமே தவிர கோவிலில் போய் நம்ம பரிகாரம் பண்ணால் வந்து நமக்கு ஜுரம் போய்டும் ஃபீவர் வந்து கொறைஞ்சிடும் கோல்டு போய்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது அதுவும் இல்லாமல் கோவிலில் போய்ட்டு நான் கோவில்னு இல்லாமல் கோவிலில் போய் பரிகாரம் பண்ணுறதையும் தாண்டி சில பேர் வேறு வேறு ஊரில் போய்லாம் பண்ணி அந்த மாதிரி நம்ம காசை வேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த காசை வெச்சி நம்ம நமக்குத் தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா காசை தேவயில்லாம கோவில்ல போய் நம்ம செலவு பண்ணுறத்துக்கு நம்ம அதுவும் ஒரு ஏழைகளுக்கு வந்து நம்ம அந்த காசில் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் அது தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் எனக்கு நிம்மதியே இல்லை நான் கோவில்ல போய் நான் யாகம் வளர்த்து பூஜை பண்ணப் போகிறேன் நரபலி கொடுக்கப் போகிறேன் தானம் பண்ணப் போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு நமக்குத் தேவையான உருப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் இல்லாத மக்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் வந்து நம்மளுடைய கவலைகள் போன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்டிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது முக்கியமாக வந்து நிறைய பணக்காரங்க தான் இந்த மூட நம்பிக்கையிலெல்லாம் வந்து அதிகமாக விழுந்து போய்ருக்காங்க சின்ன கொழந்தைங்களுக்கு வந்து கொழந்தைத் திருமணம் செஞ்சு வைச்சோம்னா வந்து தோஷம் போகிறது அந்த மாதிரி பண்ணுறதெல்லாமே ரொம்ப ஏன்னா வந்து கொழந்தை திருமணங்கிறது சட்டத்துக்குப் புறம்பான ஒரு விஷயமா இருக்குது அதை வந்து நம்ம செய்யணும் அப்டிங்கிறது ரொம்பவே தப்பான ஒன்று அதெல்லாம் வந்து யாருமே ஊக்குவிக்கக்கூடாது எ எந்த ஒரு சட்டத்துலேயுமே வந்து எந்த ஒரு கோவில்லேயும் வந்து கொழந்தைகள வந்து குழந்தைகள திருமணம் பண்ணுங்கள் குழந்தைகள வற்புறுத்துங்க அந்த மாதிரில்லாம் யாருமே இது எந்த ஒரு கடவுளுமே இது வந்து சொன்னது கிடையவே கிடையாது மனுஷங்க அவங்களோடய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பரிகாரம் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அதில் வந்து எல்லா மக்களையும் திணிக்கப் பார்க்கறது வந்து ரொம்பவே சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார் போலிச் சாமியார்லாம் சொல்கிறாங்க சாமியார் அப்டிங்கிறதே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படி இப்படி தான் நம்ம சொல்வாங்க ஏன் அப்படின்னா உலகத்துல வந்து பத்து சாமி இருந்தால் நூறு சாமியார்கள் இருக்காங்க அப்போ வந்து என்கிட்ட சாமி பேசுது என்கிட்ட சாமி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்கிட்ட பேசுது எல்லோர்க்கிட்டயும் பேசுகிற சாமி ஏன் மக்கள்கிட்டே நேரடியாக பேசாது அவங்கள்ட்ட மட்டுந்தான் பேசுமா அப்புடில்லாம் கிடையவே கிடையாது மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்டேர்ந்து வந்து பணம் வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பண்ணுற ஒரு ப்ராஸஸாக தான் வந்து அது இருக்குது நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனல்லாம் போய்விடும் நீங்கள் இந்தக் கோவில்ல போய் நீங்கள் இத்தனை பே இத்தனை கோவில் போங்க இத்தனை இது செய்யுங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஏமாத்துகிறாங்க ஒரு ஒரளவு காசு செலவு பண்ணி பூஜை பண்ணுறது யாகம் வளர்க்குறது அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அது எல்லாமே பண்ணியுமே கூட வந்து ஏ அப்படி பண்ணாலுமே இந்த பிரச்சனை தீருமான்னா தீரவே தீராது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம தான் அது சரி பண்ணுறதுக்கான பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது அது போய் நம்ம கோவில்லேயோ இல்லை மற்ற சாமியாருங்கள்ட்டேயோ போய் நம்ம வந்து தேடவே கூடாது கோவிலில் போய் பரிகாரம் பண்ணுறது ஜாதகம் பார்க்கறது அதுக்கப்புறம் அங்கப்ரதர்ஷணம் பண்ணுறது முள் படுக்கையில் இது பண்ணுறது தீ மிதிக்கிறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உடம்பு வருத்துகிற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர இது வந்து நமக்கான தீர்வாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுவும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து இதில் வந்து மனதளவுலேயும் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஏதாவது ஒன்றுனா ஏதாவது ஒரு நார்மலாக வந்து ஒரு அம்மை போட்டுச்சுனாலுமே கூட அது வந்து கடவுளோடய வந்து கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம உடம்புல நடக்கிற ஒரு சாதாரண ஒரு வைரஸோடய ஒரு எதிர்ப்பு அப்டிங்கற அது தான் வந்து நம்ம உடம்பு வந்து இந்த அம்மை போடுறது அதை வந்து கடவுளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறது அப்டிங்கிறது ரொம்பவே நம்ப முடியாத விஷயமா இருக்குது கடவுளோடய கோபத்துனால தான் இப்படி ஆகிட்டு கடவுளோடய எந்தக் கடவுளும் தண்டிக்கணும்ன்னு பார்த்தா தப்பு பண்ண எவ்வளோவோ மக்கள் இருக்காங்க அவங்கள்லாம் தண்டிக்காமல் ஏன் சாதாரண மக்களல்லாம் போய் தண்டிக்குது கடவுள் கடவுளுக்கு அந்த மாதிரி கடவுளோடய பேரை சொல்லி ஏமாத்துகிற நிறைய ஏமாற்றுப் பேர்வழிகள் வந்து இந்த உலகத்துல வந்து இந்த அதுவும் குறிப்பாக வந்து நம்ம ஊர்லல்லாம் வந்து நிறையவே இருக்காங்க இந்த மக்கள் வந்து யாராவது ஒரு ஒரு ஹா காவி ட்ரெஸ் போட்டுட்டு கடவுள் என்கிட்ட அதை சொன்னாங்க இந்த சாமி இதை சொன்னுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்பிடுறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து ஏமாந்து அவங்கள எல்லாம் நம்புகிறதுனால தான் நிறைய ஏமாத்துகிறவங்க நிறைய பேர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்களை இன்னுமுமே வந்து நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணதெல்லாம் போய்ட்டு இந்த மூட நம்பிக்கைகளால் மக்கள் வந்து அடிமையாக இருக்காங்க அதெல்லாமே எப்போ தான் வந்து அவங்க தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா அவங்களுடைய மனது வந்து தானாக வந்து உணர்ந்தால் மட் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க எவ்வளோவோ விஷயங்கள் வந்து இந்த நாட்டில் இந்த ஊரில் நம்ம வந்து செய்கிறத்துக்கு நிறையவே இருக்குது அதை விட்டுட்டு கோவில் பூஜை பரிகாரம்னு மட்டுமே ஏன்னா ஒரு ஒரு தப்பு நடக்குது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை பத்துக் கோவிலுக்கு போகிறதுனால அந்த பிரச்சனை தீருமான்னா தீராது என்ன குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா ச யார் யாருக்குள்ளே பிரச்சனையோ அவங்கள கூப்பிட்டு வெச்சி நம்ம பேசினோம் அப்படின்னாலே அந்தப் பிரச்சனை தீந்துடும் அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்தில் யாரோ வந்து சூனியம் வெச்சிட்டாங்க அதனால தான் எங்கள் குடும்பம் பிரிஞ்சிடுச்சி யாரோ எங்களுக்கு திருஷ்டி பட்டுருச்சி கண் திருஷ்டி ஆகிட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் எவ்வளோவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கலாமே குறிப்பிட்ட ஒரு சில அது மட்டுந்தான் நடக்கணும் அப்டிங்கிறது கிடையாது எல்லாமே நம்மளுடைய மனதுல தான் நம்மளாக யோசித்து நாம் வெச்சிக்குற அந்த ஒரு நம்பிக்கை அப்டிங்கிறது தான் நம்ம வந்து கடவுளை வந்து நம்பலாம் ஆனால் ஓவராக வந்து கடவுளால் வந்து போய்ட்டு நம்ம அவங்கள்ட்டேயே போய் கதி அப்படின்னு சொல்லிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு அவசியமே வந்து கிடையாது மக்கள் வந்து அவங்களோட மனசில் இருந்து இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை அப்படின்னு அவங்களா உணர்ந்து வெளியில் வந்தால் மட்டுந்தான் இது வந்து ஒழிய முடியும் இல்லை அப்படின்னா இன்னுமும் நிறைய சாமியார்கள் வருவாங்க நிறைய மூடநம்பிக்கைகள் வளர்ந்துக்கிட்டே போகும் நிறைய பேர் இதனால் பாதிக்கவும் படுவாங்க